நாங்கள் வந்து ராகி வந்து ராகி கடலக்கா அந்த மாதிரி போடுவோம் ராகி வந்து ஜூன் ஜூலையில் ஜூலையில் போடுவோம் கடலக்காய் வந்துட்டு மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி டைமில் போடுவோம் கடலக்காய்னா முன்னாடி போடணும்னால் கடலக்காய் லேட்டாக வரும் அதனால் அப்போ போட்டுருவோம் ராகி வந்து சீக்கிரம் வந்துடும் அதனால் வந்து ஜூன்லேயோ ஜூலைலேயோ அந்த மாதிரி டைமில் நாங்கள் போடுவோம்